என்னோடய மாவட்டம் பார்த்தா ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் நம்ம நியூஸ் தெரிஞ்சிக்கறதுக்கு நிறையாவே இருக்குது என்னென்ன எதெது மூலிமா நம்ம நியூஸ் தெரிஞ்சிக்கறதுனா இதுமாதிரி டிவி சேனல்ஸ் அண்டு நியூஸ் பேப்பர் அதேமாதிரி அட்வெர்டைஸ்மென்ட்டு அங்கங்கே இது மூலிமா நம்ம வந்து உள்ளூர் மாவட்டத்தோடய நியூஸ் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சிக்கிறோம் அப்படி பார்க்கும் போது ஈரோட்டில் வந்து இப்போ ஏன்னா நியூஸ் சேனல் நிறையா பிரபல நியூஸ் சேனல் இருக்குது ஆனால் ஒரு மாவட்ட ஈரோடு மாவட்ட செய்திகள் அப்டின்னு சொல்லிட்டு தனியாக நியூஸ் சேனல்ஸு ஏகப்பட்டது இருக்குது அது மூலிமா நம்ம உள்ளூர் மாவட்டத்தில் என்னென்ன நடக்குது அப்டிங்கிறதை நம்ம தெரிஞ்சிக்கிறோம் அதேமாதிரி நியூஸ் பேப்பர் வரும்போது மாவட்ட செய்திகள் அப்டின்னு சொல்லிட்டு மாவட்டத்தை அதோடய ஈரோடு மாவட்ட செய்திகள் அப்டின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பேப்பர்ஸே வருது அது மூலிமா நம்ம மாவட்டத்தில் என்ன நடக்குது அப்டிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம் இல்லைனா அங்கங்கே கடையில் என்னென்ன நடக்குது இந்த மாதிரி அட்வெர்டைஸ்மென்ட் எங்கெங்கே ஏதேது நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிகள் நிரல்கள் வந்து அதுமாதிரி அட்வெர்டைஸ் மூலமாவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் இது வந்து இப்படி எல்லாம் வந்து நம்ம நியூஸ் வந்து தெரிஞ்சிக்கிறதுனால நம்ம உள்ளூர் மாவட்டத்தில் நம்ம இருக்கிற எடத்துலேயே இருந்து இப்போ டிவியில் இருக்கிற எடத்துலேயே வந்து நம்ம மாவட்டத்தில் தூரமாக இருக்கிற பகுதிகளில் என்னென்ன நடக்குது என்னென்ன இன்னைக்கி என்னென்ன நடந்திருக்கு நாளைக்கு என்னென்ன நடக்க போகுது அப்டின்னு சொல்லிட்டு எல்லா செய்தியும் வந்து எல்லா மக்களும் ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்கிறாங்க ஸோ உள்ளூர் நியூஸ் சேனல்ஸும் எல்லாமே நிறையா இருக்குது இதுமாதிரி உள்ளூர் செய்தி பற்றின தகவல் நம்ம எல்லாமே கத்துக்கிறோம் இதேமாரி எங்களோடய ஊரில் வந்து என்னனா விவசாயிகள் வந்து அதிகமாக இருக்காங்க அந்த விவசாயிகள் பற்றி வந்து எந்த ஒரு நியூஸும் வந்து யாரும் எடுக்கிறது இல்லை வந்து இது பண்ணுறதில்ல ஸோ வந்து ஏன்னா மற்ற எதாவது கடையோ எதாவது பிரச்சனைனாலோ நியூஸ் சேனல்ஸ் வந்து அதிகமாக எல்லாமே போகிறாங்க ஆனால் விவசாயிகளுக்காக வந்து எதுவும் வந்து யார் எது நியூஸ் சேனல் வந்து டிவி நியூஸ் சேனலோ இல்லை நியூஸ் பேப்பர்ஸோ வந்து யாரும் வந்து அதிக கவனம் செலுத்துறதில்லை ஸோ அப்படி வந்து அது வந்து செலுத்தினா ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் விருப்பப்படுறேன்